ஹலோ செந்தில் உர கடையா சார் உங்கள்கிட்ட என்னான்னா மருந்து சார் இருக்கு வயலுக்கு சார் எங்களுக்கு அஞ்சு ஏக்கரில் வயல் இருக்கு ஆ அதுக்கு வந்து என்னென்ன சார் பயிர் போடணும் ஆ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஆலத்தூர் சார்

சரி பரவாயில்ல சார் எப் எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம் சார் பயிர் நல்லா வளரணும் சார் ஆ ஆ அட்ரஸ்ஸு வாட்ஸ்ஆப் நம்பரு இது வாட்ஸ்ஆப் நம்பர் தானே சார் ஆ இந்த இதுக்கு நான் அட்ரஸ்ஸு அனுப்பி வைக்கிறேன் சார் பயிருக்கு நீங்களே வந்து மருந்து எப்படின்னு பார்த்து கொடுத்துறீங்களா சார் போ பரவாயில்ல சார் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல நீங்களே வந்து பார்த்து கொடுத்துருங்க சார் பயிரை பார்த்து நீங்களே சரி பண்ணுங்கள் சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் ஓகே சார்